தமில்நாட்லேயோ தமில்நாட்டில் வந்து ஹிந்திக்காரங்க வெளிமாநிலத்தில் இருந்து நிறைய பேர் வராங்க அதனால் வந்து என்ன நன்மைன்னா இப்போ வந்து கட்டிட வேலை எல்லாம் செய்யும் போது அவங்க செஞ்சாங்கன்னா சீக்கிரம் முடுஞ்சுடும் ஆனால் வந்து நம்ம ஆளுங்க செஞ்சால் கொஞ்சம் லேட்டாகும் மற்ற இருந்தாலும் நம்ம ஆளுங்க கொஞ்ச இல்லாதவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது தான் தொழிலாக இருக்குது இப்போ வந்து அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எங்கள் ஆளுங்களுக்கு அது வந்து நாங்கள் போய் எங்கள் ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்புறம் வந்து தமிழக அவங்கள்லாம் இங்கே வர்றதுனால் வந்து தமில்நாட்டில் மக்கள் தொகையும் ஜாஸ்தியாக இருக்குது இதனால் நாங்கள் எங்கள் வெளியே போனாலும் கூட்ட நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது அப்புறம் வந்து விலவாசியும் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விலவாசியும் ரிச்சாகுது இதனால் வந்து கொஞ்சம் நஷ்டமடையுது கோயமுத்து கோ எதானாலும் கோயபுத்தூர் மாவட்டத்தில் கொஞ்சம் க கை இதுதான் இருக்குது மற்றபடி ம பிரச்சின எல்லாம் எதுவும் இல்லை